நான் ஸ்கூட்டி ஓட்டப் பழகும்போது கீழே விழுந்தது இல்லை நல்லா ஓட்டிப் பழகுனத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி கடைக்கு போய் டேர்ன் பண்ணும் போது கீழே விழுந்துட்டேன் அப்போது நல்லா அடிப்பட்டுடுச்சு அது ஏன் மறக்க முடியாதுன்னால் நான் மொதல் மொதல் வண்டியிலேருந்து கீழ விழுந்து அடிப்பட்ட ஒரு நிகழ்வு அது ஸோ அதை எப்பவுமே என்னால் மறக்க முடியாது ரொம்ப வலிச்சிச்சு பயமாக இருந்துச்சு பதட்டமாக இருந்துச்சு அதனால் மறக்க முடியாது